ஆண்டு முழுவதும் வெவ்வேறு காலநிலைகளில் எந்தெந்த பகுதிகள் விளையும் பயிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து எந்தெந்த நிலத்தில் எந்தெந்த பயிர் வகைகள் வந்து வளரும் அப்படின்றது நம்மளால் வந்து இப்போ வந்து யூகிக்க முடியும் ஆனால் அன்றையை காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பண்டையை தமிழர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஐவகை கு நிலங்களை வந்து அவங்க வந்து பிரிச்சிருக்காங்க அதில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லிட்டு ஐவகை நிலங்களை வந்து பிரித்துருக்காங்க அப்போ ஐவகை நிலங்களில் எந்தெந்த நிலங்களில் எந்தெந்த பயிர் வகைகள் வந்து போட்டோம் அப்படின்னா அது வந்து எளிதில் வந்து விளையக்கூடிய ஒரு பொருளாக இருந்துருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய தமிழர்கள் வந்து கண்டுபுடிச்சிருக்காங்க இதில் ஒவ்வொன்னா நம்ம இப்போ பார்க்கலாம் முதல்ல வந்து பார்க்கறது என்ன அப்படின்னா குறிஞ்சி நிலம் குறிஞ்சி நிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மலையும் மலை சார்ந்த பகுதியும் இந்த மலைப்பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மரங்கள் வந்து அடர்த்தியாக இருக்குது அதேபோல் அது மலை மலை மலையாக உயரமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த நிலத்தில் வாக்கு வாழ வாழக்கூடிய மக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மக்கள் வந்து தினை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிசியை வந்து அவங்க வந்து பயிரிட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தினை அரிசியை தான் வந்து அவங்க பயன்படுத்திருக்காங்க அதே போல் நிறைய காடுகளில் வரக்கூடிய இரவு நேரங்களில் வரக்கூடிய மிருகங்களை வந்து வேட்டையாடி அவங்க வந்து உட்கொள்வது தான் அவங்களுடைய இயல்பாக இருந்துருக்குது அதே போல தினை அரிசியோடய மலைகளில் கிடைக்கக்கூடிய தேனை எடுத்துட்டு வந்து அந்த அரிசிகளில் போட்டு நல்லா பிசைஞ்சி அவங்க வந்து அந்த காலத்தில் மக்கள் வந்து சாப்பிட்டதா சில செய்திகள் வந்து சொல்லப்படுது அதே போல் இந்த பகுதிகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக குளிர்ந்த பகுதியாகவும் இருந்துருக்குது அதே போல் இங்கே வந்து நிறைய மக்கள் வந்து இந்த நிலங்களில் வாழக்கூடிய ஒரு பகுதியாகவும் இந்த குறிஞ்சி நிலம் இருந்துருக்குது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா முல்லை நிலம் முல்லை நிலம் வந்து காடும் காடு சார்ந்த பகுதியும் நிறைந்தது இந்த நிலம் இந்த நிலத்தில் வந்து எதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் வந்து இருந்துருக்குது அந்த மரங்களில் வந்து காய்களும் கனிகளும் வந்து நமக்கு மிக எளிதில் வந்து கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்குது இப்போ இங்கே வாழக்கூடிய மக்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய காய்களையும் கனிகளையும் எடுத்து உட்கொள் உட்கொண்டு அவங்க வந்து வாழக்கூடிய ஒரு முறைகளை வந்து அந்த முல்லை நிலத்தில் வாழ்ந்துருக்காங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மருதம் நிலம் மருதம் நிலம் வந்து வயலும் வயல் சார்ந்த பகுதியும் இந்த வயலும் வயல் சார்ந்த பகுதியும் அப்படின்னு பார்க்கும் போது இந்த இடங்களில் நிறைய வந்து வேளாண்மை செய்யக்கூடிய ஒரு மக்கள் வந்து வாழ்ந்த பகுதியாக சொல்லப்படுது இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நெல் கரும்பு பருப்பு பருத்தி சோளம் ஆரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பயிர்களை வந்து அவங்க வந்து பயிரிட்டுருக்காங்க அங்கே வந்து மக்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு சாதனங்களையும் பயன்படுத்தாமல் மாடுகளை வச்சு நிலத்தில் உழுது அந்த இடங்களில் வந்து நிறைய பயிர்களை வந்து நிறைய விதைகளை தூவி அதுக்கு ஏற்றபடியான தண்ணிரை வந்து பாய்ச்சி அதன் பிறகு வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த பயிர்களை வந்து வளர்த்துருக்காங்க இதை வந்து வளர்த்தது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறையை ரகங்களை வந்து மக்கள் வந்து விளைவிச்சிருக்காங்க ஏன் அரிசிகளில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரகங்கள் இருக்குது நெல்லுலேயும் அதே போல் தான் இந்த ரகங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சொல்லக்கூடிய அதாவது என்ன சொல்கிறது சம்பா கிச்சடி பொன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ரகங்களையும் வந்து நம்மளுடைய தமிழர்கள் இன்றைக்கு மட்டும் இல்லை அன்றைய காலங்கள்லேயே வந்து கண்டுபுடிச்சிருக்காங்க அந்த அரிசிகள் வந்து மக்களுக்கு எதெல்லாம் வந்து உடலுக்கு நன்மை தரக்கூடியது உடலுக்கு கெடுதல் தரக்கூடியது அப்படிங்கிறத அவங்க வந்து ஆராய்ந்து செயல்பட்டுருக்காங்க சரியா அதே போல் இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா குறிஞ்சி முல்லை மருதம் இந்த நிலங்களில் வந்து எந்த நிலங்களில் எந்த விதைகளை போட்டால் எது வந்து எளிதில் வளரக்கூடிய ஒரு நிலம் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய தமிழர்கள் வந்து ஆராய்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ இந்த நிலங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நெல்லாக இருக்கட்டும் இல்லை கரும்பாக இருக்கட்டும் இல்லை பருப்பாக இருக்கட்டும் எந்தெந்த சாகுபடி காலங்களில் வந்து இந்த பயிர்கள் வந்து வளரும் அது வந்து எப்படி அறுவடை செய்யலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய தமிழர்கள் தான் வந்து கண்டுபுடிச்சிருக்காங்க அப்போ நம்மளுடைய தமிழர்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து சிறப்பு வாய்ந்தவர்களாக இருந்துருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதே போல் நிறைய கோவில் கலசங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலசங்களில் வந்து நெல் வகைகளை வந்து கொட்டி வச்சுருப்பாங்க இது எதுக்காக அப்டின்னு பாத்தீங்கன்னா நெல் வகைகளை வந்து கொட்டி வச்சது எதுக்காக அப்டின்னா அதாவது பேரழிவு வந்து ஏற்பட்ட அந்த காலத்திலும் கூட எல்லாம் அழிந்து போச்சி அப்படின்னா அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய அந்த நெல் மணிகளை வந்து எடுத்து மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய வயல்கள்லேயோ இல்லை நிலங்கள்லேயோ வந்து இந்த நெல்மணிகளை வந்து எடுத்து பயன்படுத்துவதற்காக நிறைய கோவில் கோபுரங்களில் கலசங்களில் வந்து இந்த நெல் வகைகளை வந்து போட்டு அவங்க வந்து பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்களாம் இது தான் வந்து நம்மளுடைய தமிழர்களுடைய அறிவு சார்ந்த ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுகிறது அப்போ வேளாண்மை அப்படின்னு பார்த்தாலும் சரி பயிர் வகைகள் அப்படின்னு பார்த்தாலும் சரி நம்மளுடைய தமிழர்கள் வந்து சிறந்தவர்களாக இருந்துருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் செ ப பதிவு பண்ண முடிகிறது